எனக்கு வந்து மீன் கொழம்பு செய்கிறது ஒரு சவாலான விஷயமா எடுத்துக்கிட்டேன் அது வந்து நான் மீன் குழம்பு வந்து எப்போவுமே வந்து அந்த மீனெல்லாம் க்ளீன் பண்ணுறது அதனோட வாசம் அதெல்லாமே கொஞ்சம் சேராது இருந்தாலும் வந்தும் நம்ம செஞ்சு பழகிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நான் வந்து மீன் குழம்பு வந்து நானே சுத்தப்படுத்தி என்னோட இதில் மிளகாலாம் கையில் அரைச்சி அதுக்கு தேவையானது எல்லாமே பண்ணி நான் மீன் குழம்பு வந்து வச்சு பழகிக்கிட்டேன் அது வந்து எனக்கு அந்த ஒரு இன்றைக்கு செய்கிறது வந்து நமக்கு நாளைக்கு நம்மளுக்கு அதில் ஒரு அனுபவமா இருக்கட்டும் அப்படிங்கிறக்கு வேண்டியே நான் மீன் குழம்பு செஞ்சு கற்றுக்கிட்டேன்